தமிழ் மக்கள் அதிகமாக பயன்படுத்கிறது வந்து பிற பிறமொழி மக்கள்கிட்ட பயன்படுத்து ஆங்கிலமாக தான் இருக்கும் ஏனால் ஆங்கிலம் ஆங்கிலம் வழி கல்விங்கிறது இங்கே வந்து இருக்கறத விட தமிழ் வழி கல்வியில் ஆங்கிலம் கத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னைக்கி ஒரு அரசு துறை அரசு இதில் படிக்கிற பசங்களும் சரி இதே தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களும் சரி ஆங்கிலம் வந்து ஒரு குறஞ்சபட்ச அளவுக்கு பேஸிக்கான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால துரிதமாக அவங்க பயன்படுத்துகிறது வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்துவாங்கள் அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்க தமிழ் மா மக்கள் வந்து எந்த ஒரு மொழியும் சீக்கிரம் கத்துக்க கூடியவங்க எளிதாகவே கத்துக்குவாங்க எல்லாரும் சொல்லுவாங்கள் தமிழ்மொழியை ஈஸியாக கத்துக்கிறாங்க வெளி மாநிலத்தவங்க அதை விட தமிழர்கள் வந்து இல்லாத இடமே இல்லை அதனால அவங்க கத்துக்கிறாங்க அவங்க மொழியிலையும் கூட அவங்களுக்கு ப குறு குறஞ்ச நாட்களில் பதில் சொல்கிறதுக்கான இது ஆனால் உடனே அவங்க ப இது பயன்படுத்துகிறது வந்து ஆங்கிலமாக தான் இருக்கும்